செல்வராணி பேசுகிறேன் ஆ ச இது ராமகிருஷ்ணா ஸ்கூலு ப்ரின்ஸ்பலாங்க என் மகன் எஸ்எல்சி முடிச்சு நாநூற்றி எண்பத்தஞ்சு மார்க்கு எடுத்துருக்கான் அவனை ஃபர்ஸ்ட்டு குரூப்பில சேர்க்கணும் உங்கள் ஸ்கூலு ப்ரொசீஜர்லாம் சொன்னீங்கன்னா ஓகே ரெடி பண்ணிவிட்டு வரோம்

ஹாஸ்டல் போகறப்பயே எடு ம் அப்புறம் ஹாஸ்டல் வசதிலாம் எப்படி இருக்கு ம் ம் ஃபீஸ்லாம் எப்படி ஆமாம் பரிட்சை எழுதின பிறகு பரிட்சை எழுதின பிறகு சொல்லுவீங்களா இல்லை இப்போயே சொல்லுவீங்களா அப்படியா ம் இல்லை மார்க்கு மார்க்குக்கு எதுவும் சலுகை இருக்குமான்னு கேட்குறேன் இப்போ நாநூற்றி எண்பத்தஞ்சு

அதான் நல்லா படிக்கிற பையன் தான் அவங்க ஸ்கூலில் கேட்டு தான் வந்தோம் நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன் நாளைக்கு பையனை கூட்டிகிட்டு வரேங்க

ம் ம் சரிங்க வச்சிவிட்டுமா